எங்கள் பகுதியில் இருக்கிற முக்கிய பொது வங்கிகளில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஐஓபி கனரா பேங்க் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது இதில் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது போஸ்ட் ஆஃபீஸில் வந்து எல்லாத் திட்டமும் இருக்குது காப்பீட்டுத் திட்டம் இருக்குது அதில் லோன் மட்டும் போட முடியாது காப்பீட்டுத் திட்டம் இருக்குது அதில் இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம் முக்கியமான திட்டம் ஒன்று இருக்குது செல்வமகள் சேமிப்புத் திட்டம்னு ஒன்று இருக்குது அந்த செல்வமகள் சேமிப்புத் திட்டத்தை வந்துட்டு பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப பாதுகாப்பான திட்டம் ஒரு பெண் குழந்தைகளோடய ஒரு அஞ்சு வயசுலேருந்து இருபத்தி அஞ்சு வயதும் போட்டுக்கலாம் இருபத்தி அஞ்சு வயதுக்கு அப்புறம் தான் அதை எடுக்க முடியும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இண்டியாவில் கோல்டு லோன் எடுக்கலாம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இண்டியாவுலேயும் சேமிப்புத் திட்டம் இருக்குது எல்லா சேமிப்புத் திட்டம் இருக்குது பட் கோல்டு லோனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அதே மாதிரி வட்டியும் கம்மியாக கொடுக்குறாங்க கோல்டு லோன் அதே மாதிரி கார் லோன் பைக் லோன் பர்ஸ்னல் லோன் வீட்டுக் கடன் வசதி இது எல்லாமே இருக்குது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இண்டியாவுலேயும் இருக்குது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு எது அப்படின்னா எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்சூரன்ஸுக்கு பெஸ்ட்டு இன்சூரன்ஸு அண்டு சேமிப்புத் திட்டத்துக்கு காப்பீட்டுக்கு பெஸ்ட் எது அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் தான்